தேர்தலின் போதுன்னா அப்போ கூட்டம் நெரிசல் அதிகமாக இருக்கும் போலீஸ் போர்ஸ் வந்து கம்மி தான் பார்த்திட்டிங்கனா ஓட்டே போட முடியாது அந்த அளவுக்கு அடித்துக்கிட்டு நெருக்குறது அப்பறம் கட்சியும் கட்சியும் ஆளுங்கட்சியும் கட்சியும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க நிறையா சண்டை வரும் அதனாலயே ஓட்டு போட்றதுக்கே மேக்சிமம் நம்ம ஆள் இதனாலேயே போக மாட்றாங்க அப்புறம் அங்கே போய் பக்கத்தில் நின்று லஞ்சம் குடுக்கிறது ஒரு ஓட்டுக்கு ஆறாயிரம் ஒரு ஓட்டுக்கு ஆயிரம் ஐந்நூறு இந்த மாதிரி லஞ்சம் குடுக்கிறாங்க